ஒரு புதிய புதிதாக ஒரு குழந்த பிறந்துருக்கு அந்த குழந்தைக்கி நம்ம வந்து சுகாதாரமாக வச்சுக்கணும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னால் முதல்ல அந்த தாயும் சேயும் வந்து சுத்தமாக இருக்கணும் அந்த ஸ் தாய் வந்து நல்லா அவங்களோட தேகத்தை நல்லா மஞ்சள் இந்தமாதிரி பொருட்கள் வச்சு நல்லா குளிச்சுக்கணும் குழந்தையும் நல்லா குளித்து பவுடர்லாம் போட்டு நல்லா நல்லா தேகத்தை வந்து நல்ல நம்ம நறுமணத்தோடு வச்சிருக்கணும் அதுமட்டும் இல்லாமல் நகங்களை க நறுக்குவதிலேயும் அடிக்கடி கைகளை கழுவுவதிலேயும் வீடு வீடுகளில் வீடு வந்து நல்லா சுத்தம் செஞ்சு நல்லா கழுவி விடு கழுவி விட்டு டெட்டால் போட்டு அந்த குழந்தையோட துணிகளையெல்லாம் டெட்டால்லு போட்டு நல்லா துவச்சு காய வச்சு மடித்து ப வெயிலில் காயவச்சு நல்லா மடித்து வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கும் தனியாக அதுக்கு அந்த குழந்தைக்குன்னு ஒரு சு பாத்திரங்கள உபயோகிக்கிறதுனாலேயும் அந்த குழந்தைக்கு நல்ல சூடான சாதங்களை சாதத்தை வந்து பிசஞ்சு கொடுத்து நல்லா உணவு கொடுக்குறதுனாலையும் அந்த குழந்த வந்து சுகாதாரமான சூழ்நிலையில் வளருதுங்குறது நம்ம உறுதி செய்யலாம் சுகாதாரமற்ற நிலையில் அது இருக்கும்போது இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது என்னாகுனால் நோய்வாய்படறக்கு நிறையா தருணங்கள் அமையக்கூடும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைய ஒழுங்காக பராமரிக்கல அப்படின்னா அந்த குழந்தை வாயில் கை வைக்கும் கண்ணில் கை வைக்கும் அந்த குழந்தைய நம்ம தூக்குவோம் நம்ம வந்து நல்ல பல் துலக்கணும் குழந்தையும் நல்ல துணியை வச்சு வாயில் இருக்கற அழுக்குலாம் எடுத்து விடணும் இப்படியெல்லாம் செய்யிறதுனாலேயேதான் வந்து அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் வந்து ஆரோக்கியமான ஒரு சூழலில் இருக்கோங்கிறது நம்மளால உறுதி செய்ய முடியும் அப்படி நம்மளே ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கவங்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை அந்த குழந்தைக்கு தராது ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்குணுன்னால் நம்ம வந்து சுத்தமாக சுகாதாரமாக இருந்தோன்னால் அந்த குழந்தையும் சுத்தமாக பராமரிச்சோன்னால் நல்ல ஒரு குழந்தையை வந்து நல்ல ஒரு சூழலில் வளர்க்குறோங்குற நோய் இல்லாமல் வளர்க்குறோங்குற ஒரு உறுதியும் நம்ம செஞ்சுக்குலாம்